திருவாரூர் மாவட்டத்தில் சமூக நலன் மேம்பாடு திட்டம் வந்து நிறைய இருக்குது மேம்பாடு திட்டத்துக்கு நிறையா திட்டங்களை வந்து திருவாரூர் மாவட்டத்தில் செயல்முறைப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு உதவிகள் நிறையா பண்றாங்க அரசாங்கத்தின் மூலிமா இப்போ ஒம்பது மாதம் அவங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரசு மூலிமா அவங்களுக்கு தேவையான ஆடை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அளிக்க கூடிய பேரிச்சம் பழம் சில மருந்துகள் எல்லாமே வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இப்போ மகப்பேறு காலத்தில் முதல் நாள் முதல் அவங்க வந்து கடைசி நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறையா உதவிகள் வந்து அரசாங்கம் மூலிமா பண்றாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு ஊழியர் ஒரு செவிலியரை வந்து செவிலியர் ஒரு டாக்டர் அவங்களலாம் வச்சு எல்லாம் யாரெல்லாம் மகப்பேறில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள கூப்ட்ரு வந்து வாரம் வாரம் அவங்களுக்கு சிகிச்சை அவங்கள செக்கப் பண்ணி அவங்களுக்கு சரியான மாத்திரைகள் மருந்துகள் கொடுத்து சிகிச்சை அளிக்கிறாங்க குழந்தையும் தாயும் நலமாக இருக்கிறதுக்கு நிறையா சிகிச்சைகள் பண்றாங்க குழந்தை பெற்ற பிறகு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு தடுப்பூசிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் கொடுக்குறாங்க இதனால் அவங்க நிறைய பயன்படுகிறாங்க வறுமை குறிப்பிக்கும் நிறையா வந்து திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய உதவிகள் வந்து அரசாங்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது வறுமையில் உள்ளவங்களுக்கு என்ன தேவை வீடு தேவையா அவங்களுக்கு வந்து வீடு வசதி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து இலவச இடம் இல்லையா அவங்களுக்கு இலவசமாக பட்டா வசதி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வீடு வசதி கொடுக்கம் போது அவங்களுக்கு வந்து பேங்க் மூலமா கவர்மெண்ட் மூலிமா அவங்களுக்கு பேங்க்கில் வந்து வங்கி கணக்கில் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்துக்குமேல் பணம் போட்டு அவங்கள வீடு கட்ட சொல்கிறாங்க அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை இல்லையா அவங்களுக்கு வந்து நூறு நாள் வேலை திட்டம் மூலமாக நூறு நாள் வேலையும் அவங்க கொடுக்குறாங்க அதனால படிக்காத மக்களும் வந்து நிறையா பயன்படுகிறாங்க படித்த மக்களுக்கு வந்து அரசாங்கம் மூலிமா நிறையா வேலைகள்லாம் இருக்குது வேலைகள்லாம் இருக்கும்போது அவங்க நிறையா சர்குலர் கொடுத்து அவங்களுக்கு வேலையில் சேர்த்துப்பாங்க